இப்போ மாடுகள் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இப்போ அதுக்கு வந்து இப்போ அரசாங்கமிடம் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து இப்போல்லாம் தர்றாங்க இப்போ ப்ரிவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்லுறதுன்னா நம்மளுக்கு எல்லாமே அறிமுகம் படுற அறிமுகம் உள்ளனதும் ஜெயலலிதா அவங்க அந்த பீரியட்டில வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக விவசாயிகளுக்கு மாடு வந்து வழங்கப்பட்டிருந்தது அந்த மாடுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன முக்கியத்துவம் இருக்கு விவசாயிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயமே பண்ணுறது எப்படின்னா ஒரு மாடை வச்சி தான் விவசாயம் பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் விவசாயிகளுக்கு இப்போ தற்கா இப்போ தற்கா இப்போ தற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எப்படி பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்டர் மூலமாக பண்ணிட்டுருக்காங்க ஒரு சில விவசாயிங்களுக்கு அந்த ட்ராக்டர் இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வச்சு இப்போ பயன்படுத்திட்ருக்காங்க இன்னும் சில இன்னொரு இப்போ ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாடை வந்து தெய்வமாக வழிபடுவாங்க அந்தத் தெய்வமாக வழிபடுற மாடை வந்து தான் அதில் மூலமாக தான் நம்ம விவசாயம் பண்ணி செஞ்சு நம்பளுக்கு உணவு வந்து பார்த்தீங்கன்னா வருகிறது அந்த பராமரிக்கிறத்துக்கோசரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நலத்திட்டங்கள் இருக்கு இப்போ நம்ம நார்மலாக ஒரு மனிதராக பிறந்தால் நம்மளுக்கு எப்படி நோய் வருதோ அதே மாதிரி இப்போ மாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் வருது இப்போ வீட்டில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு ஒரு ஃபேமிலியில ஃபாதர் ஒரு அம்மா அப்பா ஒரு மகன்கள் ரெண்டு பேர் இருக்க மாதிரி விவசாயிகள் வீட்டில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடையும் அது வந்து ஒரு குடும்பத்தில சேர்த்துக்குறாங்க ஒரு மாட்டுக்கு என்ன ஒரு நோயோ வந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பராம் பராமரிச்சிகிட்டு பண்ணுறாங்க அவங்களுக்கும் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவையானது ஒன்று உணவு இப்போ எப்படி நம்ம காலை மாலை இரவு உணவு எடுத்துக்கிறமோ அதே மாதிரி அவங்க வந்து மாட்டுக்கு உணவு அளிப்பாங்க அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே அவங்க பார்த்துப்பாங்க இப்போ மாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பரவுறது கோமாரி டிசீஸ்னு இருக்கு நோய்ன்னு இருக்கு அதை ப இது பண்ணுறதுக்கு நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தேவைப்படுது அது மாதிரி இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மனுசங்களுக்குக் கேன்சர் அந்த மாதிரி நோய் அதிகமாக பரவுதுன்னா நம்மனால பணம் கொடுத்துப் பண்ண முடியும் முடியாது அது மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அது மாதிரி மாடுகளுக்கு அதிகமாக பரவுறது கோமாரி நோ நோய் அந்தக் கோமாரி நோயை வந்து குணப்படுத்த முடியாமல் நிறைய விவசாயிகள் அதை அப்படியே மாடை வந்து பார்த்தீங்கன்னா விட்டர்றாங்க அதனால் அது இறந்து போயிருது அதனால் வந்து நிறைய பணம் இல்லாதுனால கவெர்ன்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அந்தத் திட்டத்தில் மூலமாக இவங்க அந்த மாடை குணப்படுத்தி மறுபடியும் பயன்படுத்தலாம் அதுக்கு தான் இந்தத் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இது இது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவர்கள் அவங்க மூலமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம் உதவி பெறலாம் அவங்க மூலமாக இப்போ கால்நடை மருத்துவம்க்குன்னு நம்ம போனோம்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ளுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு நம்மளுக்குன்னு ஒரு காப்பீடு கொடுத்துருவாங்க அந்தக் காப்பீடு மூலமாக நம்மளுக்கு பயன்படுத்திக்லாம் மாடுக்கு என்ன ஒன்று என்ன ப்ராப்ளமோ நோயோ என்ன வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன் அதை பயன்படுத்திக்கலான்னு நான் சொல்லுறன்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இன்சூரன்ஸ் அது மாதிரி பண்ணிருப்போம் அது மாதிரி அதுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் நம்ம பண்ணிட்டுருந்தம்னா அதை பேஸ் பண்ணி நம்ளுக்கு வந்து அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இதனால் தான் நான் இதை பற்றி நான் தெளிவாகப் பேசறேன் இவ்வளோ